சேலம் மாவட்டத்தினுடைய காலநிலை இப்போ இப்போதைக்கி இன்றைய காலகட்டத்தில் வெயில் அதிகமாக இருக்குது வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது இரவில் பனி குளிர் பயங்கரமான இது குளிராக இருக்கிறது காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கிறதுக்கு கூட கொஞ்சம் தயக்கமாக இருக்குது காரணம் என்னென்னா பு ரொம்ப குளிர் விடிய காலடைவில் ரொம்ப இரவிலையும் சரி பகல்லையும் சரி ரொம்ப வேகமாக இருக்குது வெயில் கொளுத்தோ கொளுத்துன்னு கொளுத்தி மண்டைய பிளக்குது வெயிலுக்குள்ள கண்முழித்து பார்க்கவே முடியலை அவ்வளோ தூரத்துக்கு வெயில் ஆக் ஆக்ரோஷமா அதிகமாக இருக்குது அதனால மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க பிள்ளையோல் நடந்து வர்றத்துக்கு கூட தயங்குறாங்க வந்தால் கூட அவங்களுக்கு ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்து ஒரு மரத்துக்கு கீழே நின்று பத்து நிமிஷம் தங்கி தான் நடந்து செல்ல வேண்டியதாக இருக்குது இதை விட குளிர் பனியும் அதிகமாக இருக்குது அதனால சேலம் மாவட்டத்தில் இப்போ காலநிலை இந்த ரெண்டு இதனால் தான் மக்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது